அதாவது பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது தமிழகத்தில் அறிவு சார்ந்த தொழில் திறமை வாய்ந்த ஆட்களும் உடல் உழைப்பு சார்ந்த தொழில் திறமை வாய்ந்த ஆட்களும் நிறைய இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஆடை தயாரிப்பு தொழில் செய்தாலும் அதை வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு உண்டான தார் சாலை வசதிகளும் கடல் வழி போக்குவரத்துக்கு உண்டான அனைத்து வகையான வசதிகளும் தமிழகத்தில் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது இதனை பயன்படுத்தி மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் மிகவும் நல்ல விதமாக வணிகம் செய்யலாம் எளிதாக